வணக்கங்க இங்கே இது ட்ராவல்ஸ் ஆபிஸுங்களா நாங்கள் கொஞ்சம் வெளியூர் செல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு காரு புக் பண்ணணும் ட்ரைவர் நல்ல ட்ரைவராக போடுங்கள் அவர் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவரா ட்ரிங்க்ஸ் எதுவும் அடிக்கிறவரா இந்த உள்ளூர்க்காரருங்களா சரிங்க அவர் கெட்ட பழக்கம் இந்த ட்ரிங்க்ஸ் எதுவும் அடிக்கிற பழக்கம் இல்லை சரி பத்திரமா கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டா அங்கே வெளியூர் போகணும் நன்றி